நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொருத்தளவு விவசாயமும் இருக்கு அது சார்ந்த தொழில்களும் இருக்கு கோவிலூர பொருத்த கோயிலூரில் நம்ம கெமிக்கல் மில்லு ஒன்று இருக்கு அது வந்து மக்களோட ஆரோக்கியத்தையும் நலனையும் கொண்டு கெட்டதாக கருதப்படுகின்றது என காளையார் கோவில்ல பஞ்சு மில் இருக்கு அது நிறையா மக்களுக்கு உற்பத்தி எல்லாம் கொடுக்குது வேலைவாய்ப்பு இதையும் கொடுக்குது நம்ம ஆறாவயல்லேயும் தொழில்நுட்பமாக பஞ்சு மில் இருக்கு அதுவும் மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்குது இதை தவிர மக்கள் விவசாயம் செஞ்சு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா மக்களும் பிழச்சி வருகிறாங்க எனவே கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று தான் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஆகாத ஒன்றாகும்